அறுபத்தி ஒன்பதாயிரத்து எழநூற்றி எண்பத்து இரண்டு ஐம்பத்தி ஓராயிரத்து இரநூற்றி எண்பத்து ஒன்பது ஒரு லட்ச்சத்தி பத்தாயிரம் நூற்றி எண்பத்து ஒன்பது ஐந்து லட்ச்சத்தி நாற்பத்தி ஒன்பது ஆயிரம் முந்நூற்றி எண்பத்து மூன்று எட்டு லட்ச்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரம் ஐநூற்றி இருபத்தி ஒன்று